வணக்கங்க ஹலோ வணக்கங்கம்மா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுங்களா நாங்கள் பாலக்கோட்டில் இருந்து பேசுகிறேங்க எனக்கு ஆப்பிள் ஆரஞ்ச் கொய்யாவெலாம் வேணும் என்ன ரேஞ்சுனு சொல்கிறீங்களா என்ன ரேட் விற்கிதுனு சொல்கிறீங்களா சொல்லுங்க நாங்கள் பாலக்கோட்டில் இருந்து பேசுகிறேங்கம்மா ஆமாங்க இல்லைங்க டெலிவரி தான் நீங்கள் அமௌண்ட் என்ன ஆகுது அப்படினு சொல்லி சொல்லுங்க

திராட்சை நூற்றி ஐம்பதுங்களா சரிங்க ஆப்பிள் எவ்வளோ இரநூறுங்களா சரிங்க சரிங்க ஆரஞ்சு ஆரஞ்சு நூற்றி ஐம்பதா சரிங்கம்மா நீங்களே டெலிவரி பண்ணிவிடுவீங்களா எல்லாம் ஃபிரெஷ்ஷாக இருக்கா என்னெனு சொல்லுங்க நேற்றுங்களா

ஆப்பிள் எங்கிருந்து இறக்குறீங்க பேங்க்ளுரிலருந்தா சரிங்க மேடம் எனக்கு எல்லாமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ வேணும் ஆமாங்க ரெண்டு சரி நீங்கள் ரெண்டு சரிங்க நாங்கள் பாலகோட்டில் இருந்து பேசுகிறோம் பாலகோடு நியூ பஸ் ஸ்டாண்டு அங்கிருந்து அங்கே வந்து கால் பண்ண சொல்லுங்க என்னோடய நம்பர் வந்து நயன் ஜீரோ ஃபோர் டூ பண்ணுங்க ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ நயன் ஒன் ஆமாங்க ஆமாங்கம்மா எவ்வளோ நே ஓகேங்கமா கொஞ்சம் எல்லாம் ஃபிரெஷ்ஷாக இருக்கட்டும் புதிய பழமா இருக்கட்டும் எப்போ என் கைக்கு வரும் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்களா

அப்படிங்களா சரிங்க எனக்கு ஆமாங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ தான் எப்போங்க எனக்கு வந்து சேரும் டூ டேஸ் ஆகுங்களா ரொம்ப லேட்டாக சொல்கிறீங்களே இன்னும் இறங்கவே

இல்லை நேற்றுதான் வந்து இறங்கியிருக்குனு சொல்கிறீங்க இன்னும் டூ டேஸ் ஆகும்னு சொன்னால் அது எனக்கு வந்து கொஞ்சம் இதாக பழசாகுது இல்லைங்களா எனக்கு ஃபிரெஷ்ஷாக வேணும் எனக்கு சீக்கிரமாக எங்

இல்லைங்கம்மா எனக்கு வந்து கொஞ்சம் கைக்கு சீக்கிரமாக கிடைத்தா நல்லாயிருக்குமே நீங்கள் டூ டேஸ் சொன்னீங்னால் அவ்வளோவு வரையும் என்னால் வெயிட் பண்ணமுடியாது ரெண்டு ரெண்டுநாள் வந்து ரொம்ப லேட்டாக இருக்குது சரி எனக்கு நாளைக்கு கொஞ்சம் கைக்கு சீக்கிரம் வர்ற மாதிரி பாருங்க சரிங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க

சரிங்க சரி ஓகே நன்றிங்கம்மா